எங்கள் ஊர் சைடுலயெல்லாம் முக்கியமான தொழில்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி தான் எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க விவசாயத்தன்னு பார்த்திங்கன்னா நெல்பயிர் தான் அதிகமாக எங்கள் ஊர் சைடுலயெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லல்லாம் வந்து அதிகமாக வந்து பஞ்சு ஆலை வந்து இருக்கு அந்த பஞ்சு ஆலையில தான் வந்து எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்கயெல்லாம் அங்க தான் வேலைக்கு போவாங்க அதுக்கு அப்புறம் வந்து கரும்பு சக்கரை ஆலை இதெல்லாம் இது ஒரு இருக்கு அதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்திங்கன்னா நெசவு துணி நெசவு செய்வாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடுலேருந்து தான் போவாங்க அதே மாதிரி ஒரு சேலையை செய்யறதுக்கு வந்து நெசவாளர்கள் எங்கள் ஊர் சைடுலேருந்து தான் போவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தன்னு வந்து நம்பி தான் எங்கள் ஊரே இருக்கு அதில் வந்து அதிகமான வந்து பயிர் செய்யறது எதுன்னு பார்த்திங்கன்னா நெல் கோதுமை கேவரு இது மூணும் தான் வந்து எங்கள் ஊர் சைடுலயெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு